இப்போ தமிழ் மொழின்னு இந்த இதர மொழின்னு பார்த்தாக்கா மலையாளம் பேச்சு நல்லா நமக்கு பிடிக்கும் அவங்க பேச பேச அவங்க வாயவே பார்ப்போம் ஆனால் அதைய பற்றி நமக்கு தெரியாது நம்ம வந்து தமிழே தான் அப்படிங்கறதுனால அந்தந்த மொழிக்கார் அந்தந்த மொழி பேசுறாங்க நம்ப்போ கேர்ளான்டு எடுத்துகிட்டா மலையாளம் இப்போ கர்நாடக எடுத்துகிட்டா தெலுங்கு ஆந்திரா எடுத்தா கன்னடம் அந்தமாதிரி பேசினா ஆனால் பேச்சு நல்லா இருக்கு எல்லாமே தமிழ் மொழியில் இருந்து பிரிஞ்சது தானே அந்த பிராந்திய மொழி அப்படிங்கறது அப்போ அது வந்து நம்ம கற்றுக்க ஆசையாக இருக்கு எல்லா மொழியும் பேசோன்றது ஆனால் நமளுக்கு பழகணுமுல்ல பழகுன்னா தானே பேச முடியும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தெரியும் வர திங்கள் அப்படிம்பாங்க நாங்கள் வந்து சோமாரம் இந்த மாதிரி சொல்லுவோம் அது ஒரு மொழி அவங்க இந்த தண்ணிக்கி என்ன இந்த நீர் அப்படின்னு சொன்னா அவங்க வேறு ஒரு மொழியில் சொல்லுவாங்க அப்புறோம் சாப்பாடுன்னு சொன்னா அவங்க அவங்க ஒரு அது ஒரு சாப்பாட்டுக்கு அவங்க வேறு ஒரு மொழி சொல்லுவாங்க அப்புறோம் அங்கே போ இங்கே போங்குறக்கு ஒரு மொழி இங்கே வாங்கங்குறக்கு ஒரு மொழி சொல்லுவாங்க நாம வந்து இங்கே வாங்க போங்க அப்படிம்போம் அவங்க மொழியில் வந்து அவங்க பேச்சில் வேறு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம மொழி நம்முழுது அவங்க மொழி அவங்குளுக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்தி தான ஆகணும் பயன்படுத்த ஆசையாக தான் இருக்கு ஆனால் நமக்கு தெரியாதே நம்ம மொழியை விட்டு நம்ம எப்படி இதர மொழிக்கு போகறது ஆனால் கற்றுக்க ஆசை மொழி எல்லாம் இந்த நம்ம செம்மொழி செம்மொழி இருந்து பிரிஞ்சது தானே தமிழ் மொழி பண்டைய மொழி தமிழ் மொழி நல்லா இருக்கு